தமிழ் மொழி தவறான மொழி இல்லை நம்மளுக்கு தாய்மொழியே தமிழ் மொழி தான் தமிழை பற்றி யாரும் தப்பாக கருதமாட்டாங்க தமிழ் மொழி என்பது நம்மளுக்கு நிரந்தரமான மொழி ஆகும் உதாரணத்துக்கு காரைக்குடியில் உள்ள தமிழ்த்தாய் கோவிலே தமிழ் மொழிக்கு பொருத்தமாகும் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் கூட நம்ம தமிழ் மொழி தான் முதல் மொழியாக கருதப்படுகிறது எனவே தமிழ் மொழி அழியப்படமாட்டாது தமிழ் மொழி தான் நம்மளுக்கு முதல் மொழி